எங்கள் வீட்டில் எல்லோருமே என்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க சாப்பாடுலாம் நான் செஞ்சு கொஞ்ச நாள் வந்து வேஸ்ட் பண்ணேன் நிறையா காய்கறி மசாலா இதுமாதிரிலாம் நிறைய செஞ்சு வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எங்கள் வீட்டில் திட்டினாங்க உனக்கு தான் செய்ய வர்லல்ல நீ விட்டுற வேண்டியது தானே எதுக்கு இப்போ நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கற இதுமாதிரி ட்ரை பண்ணுறதுனால பொருள் தானே வேஸ்ட் ஆகுது எதுக்கு செய்கிற எதுக்கு செய்கிறன்னு திட்டிக்கிட்டே இருந்தாங்க என்னால் எனக்கு வந்து ஒரு சாப்பாடு குக்கிங் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு அதுதான் செய்யணும் எனக்கு அதுதான் பிடிக்கும் நான் செய்வேன் எனக்கு பிடிச்சத நான் செஞ்சு சாப்பிட்றதுக்காக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு எவ்வளோ பொருளை வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல வீட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க ஏன் இப்படி பண்ணுற ஏன் இப்படி பண்ணுற சாப்பாடு ஒன்று செஞ்சால் ஒன்று செய்யல எவ்வளோ திட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்போ வந்து என் வீட்டில் வந்து நானு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் எவ்வளோ பொருள் எவ்வளோ திட்டு வாங்கி இப்போ நான் அந்த அளவுக்கு வந்து ஒரு லெவலில் வந்து சமையல் செய்கிறேன் இப்போ எங்கள் வீட்லே சொல்கிறாங்க நீ செஞ்சு கொடுத்த அவ்வளோ சாப்பாடு நல்லா இருக்குது பாப்பா இப்போ அந்தளவுக்கு சொல்கிறாங்க நம்ம முயற்சி எப்போயுமே நல்லா இருக்கணும் நம்ம முயற்சி எடுத்தால் எதுவுமே சா முடியாதது எதுவுமே கிடையாது நம்ம முயற்சி பண்ணால் முடியாதது ஒன்று கூட கிடையாது சாதனை எவ்வளோ சாதனை பண்ணலாம் நமக்கு வந்து என்னென்னா நம்ம யார் என்ன சொன்னாலும் நமக் நமக்கு தேவை நமக்கு பிடிச்சது நம்மளால செய்ய முடியுன்னு நினைச்சிட்டு செஞ்சால் நம்ம ஒரு காரியத்தை எனக்கே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு வீட்டில் எல்லோரும் சொல்லி திட்டுறாங்களே நம்ம விட்டுருவோமா அப்படின்னு தான் நினைச்சேன் ஒரு இட ஒரு ஒரு இடத்துல நான் அந்த இடத்துல யோசித்து யோசித்து எடுத்த முடிவு இப்போ என்ன வந்து ஒரு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கு இப்போ நம்ம சாப்பாடு செய்கிறதும் சரி ஒரு இப்போ எல்லாம் சொல்வாங்கல்ல விவசாயப் பொருள் அதுமாதிரி நான் வந்து ஃபாஸ்ட்டாக தான் செய்வனே தவிர இந்தமாதிரி நெகட் இப்போ வந்து மேகி இதுமாதிரிலாம் மேகி நூடுல்ஸு இதெலாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த சிக்கன் ரைஸு வீட்டில் சு வி அது எதோ ஏதேதோ கலக்கிறாங்க மாவு மாதிரி ஏதேதோ கலக்கிறாங்க அதுமாதிரிலாம் நான் செய்யவே மாட்டேன் எப்போயுமே எனக்கு வந்து ஃபாஸ்ட்ஃபுட் மட்டுந்தான் செய்வேன் அது மட்டுந்தான் எனக்கு செய்ய தெரியும் நல்லா செய்வேன் எங்கள் வீட்லேயும் இப்போ சொல்கிறாங்க நீங்கள் வேணாலும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டு பாருங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் இப்போயே சொல்கிறாங்க பாப்பா சூப்பராக சாப்பாடு செய்கிற பாப்பா நீயே சாப்பாடு செய் பாப்பா நீ எங்க போனாலும் பொழச்சுப்ப அப்படின்னு சொல்லுவாங்க